எங்கள் ஊர் சின்னதாலே அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடம் தான் இருக்குது ஹை ஸ்கூல்லெல்லாம் கிடையாது நாங்கள் வெளியே போய் அடுத்த ஊரில் தான் போய் படிக்கணும் பசங்கள் எல்லாம் அஞ்சாவது வரையும் வரைக்கும் தான் இங்கே படிப்பாங்க அந்த மாதிரி கல்வி வசதி தான் இந்த கிராமத்தில் இருக்குது ஆனால் நம்ப இதுக்கு போனால் கொஞ்சம் அடுத்த கிரா ஊருக்கு போய் பசங்கள் போய் படிச்சுட்டு வருவாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எல்லோருமே சுகாதாரத்துக்கு எண்ணாயிரம்னு ஒரு இடத்துல தான் ஆஸ்ப்பிட்டல் நாங்கள் ரெண்டு பஸ்ஸேறி தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் தேவையான மருந்து அங்கே போய் தான் வாங்கணும் அவங்க சரி இப்போ கொஞ்சம் அங்கே இருந்து எனக்கு பீபி மாத்தரை சுகர் மாத்தரை எல்லாம் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக தான் இருக்குது மற்ற வே இதுக்கு ஆர்ட்டு சம்மந்தப்பட்டதுக்குலாம் அங்கே போயிட்டு தான் வாங்குகிறோம் எங்கள் ஊர் சு சுத்தமாக தான் இருக்கும் சு இவங்களும் நல்லா வேலை செய்து சுத் துப்புரவாகதான் வச்சுருக்குறாங்க இப்போது இதுக்கு கொரனா பீரியடில் கூட எல்லோரும் வந்து தடுப்பூசி எல்லோருக்கும் போட்டு வீடுங்களில் சுற்றி அங்கே ப பௌடரெலாம் போட்டு பாதுகாத்து தான் வைச்சாங்க இப்போ எங்கள் அளவில் எங்கள் இது நலமா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வசதின்னாக்கா கொஞ்சம் ஆர்ட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் மருந்து கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா ரெண்டு பஸ் ஏறி போயி வெளியில் வாங்கின்னு வர முடியிலை அதனாலே வாங்குறது கஸ்டமாக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் தான் நானே வாங்குறேன் அதனால தான் என்னுடைய இதை நான் சொல்கிறேன் அதுதான் எல்லோருமே அனுபவிக்கிறாங்க அதனால நீங்கள் தான் எல்லா மருந்தும் வீட்டில் இருந்தபடியே வயசானவங்களுக்கு கொடுக்கறத்துக்கு உதவி செய்யணும் அப்படி செய்யும் போது உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியாக இருப்போம்